ஒரு குடும்பம்ன்னு எடுத்துக்கிட்டா இப்போ அந்த குடும்பத்தை வச்சு ஓட்டுறது வந்து அதாவது ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறோம் அதை வச்சு குடும்பத்தை வச்சு நிர்வகிக்கிறது வந்து பெண்கள் தான் வேறு நம்மள்கிட்ட ஆண்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது பாக்கி குழந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது குழந்த குட்டிங்கெல்லாம் பாத்துக்கிறது நல்லது கெட்டது அந்த புள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது போகறது வரது எல்லாமே பெண்களை சேர்ந்தது தான் ஆண்கள் வந்து நம்ம என்ன நம்ம என்ன பண்ணுறோம்னா தினம் வந்து வேலைக்கு போவோம் சம்பளத்தை கொண்டாந்து கரெக்டாக வீட்ல கொடுப்போம் பாக்கி வேலையெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்களே ஒழிய வேறு வந்து உள்ளுக்கு புகுந்து நம்ம இது ஆனால் அப்போ அந்த அந்த காலத்தில் வந்து என்னுடைய காலத்தில் வந்து அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை ஓட்டலாம் ஏன்னா விலைவாசிகள் வந்து அந்தளவு போயிட்டுருக்கு அப்போலாம் வந்து நம்ம வந்து ஒரு ரூவா கொண்டுட்டு போனம்ன்னா அரிசியில இருந்து எல்லா ஜாமானும் வாங்கிகிட்டு வந்தடலாம் வீட்டுக்கு ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஐநூறுரூவா கொண்டுட்டு போனா கூட அந்த வீட்டுக்குள்ளே அது அப்போ ஒரு ரூவாய்க்கு வாங்கினோம் பாருங்கள் ஜாமான் அந்த ஜாமான் தான் இப்போ வந்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம வாங்குறோம் அந்தளவுக்கு அந்த குடும்பம் ஓடிக்கிட்டுருக்குது ஏன்னா விலைவாசி அந்தளவுக்கு போயிட்டுருக்கு எப்பா அப்போலாம் வந்து அடுப்பு அடுப்பு எரிக்கும்போது விறக தான் வச்சு எரிச்சிவிட்டு இருந்தாங்க இப்போப்பலாம் பொம்பளைங்க இப்போ அது மாதிரி கிடையாது இப்போ நினச்சா துணி துவைக்கிறது வரைக்கும் எல்லாமே மிஷினில் வந்துருச்சு சமைக்கிறது கேஸ்ஸு அது இது எல்லாமே நவீன முறையில் வந்துருச்சு இப்போ அதனால் வந்து குடும்பத்தை ஓட்டுறது வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கு இப்போ எல்லாம் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை ஓட்டலாம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து பத்து ரூவா சம்பளம் வந்து இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து அப்போ பத்து ரூவா நான் வாங்கினேன் சம்பளம் இப்போ வந்து அதோட மதிப்பு வந்து ஆயர்ரூவா தாண்டி போகும் அந்த மாதிரி இருக்கு நிலவரம் அப்போ ஐம்பது ரூவா சம்பளம் வாங்கிருந்தன்னா இப்போ ஐயாயர்ரூவா சம்பளம் வாங்கினா தான் இப்போ குடும்பத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற நிலமைல தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ குடும்பம் அதெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு குடும்பத்தை ஓட்டுறது அப்படிங்கும் போது ரெண்டு பேர் வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்தால் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது செய்யலாம் போகலாம் ஒரு பண்டிகை நாள் வந்துச்சுன்னா துணி மணி எடுக்கணும்னா அப்போலாம் வந்து நூறு ரூவா கொண்டு போனம்னா வாங்கிடலாம் ஒரு குடும்பத்துக்கு இப்போ முடியாது இப்போ வந்து ஆயிர கணக்கில் ஆகுது இப்போ ஒரு புடவையோட வில வந்து ஆயர் ரூவாயை தாண்டி போயிட்டுருக்கு ஒரு புடவ ஒரு டிரெஸ் எடுக்கணும்ன்னா அப்போலாம் வந்து ஆயர்ரூவா எடுத்துகிட்டு ஆயர்ரூவா என்ன நூறுவாயில் துணிமணியே எடுத்துகிட்டு வந்துட்லாம் இப்போ வந்து முடியாது அந்தளவுக்கு எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதனால வந்து சூழ்நிலைகள் மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ தான்